சமைக்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் சமைக்கணுனெலாம் ஒன்னும் கிடையாது ஆண்களும் சமைக்கலாம் இனி நீங்கள் அதிகமாக பாருங்கள் இப்போ ஹோட்டல்லையாகட்டும் கோயில்லையாகட்டும் அதாவது கேன்டின் கேன்டீன் எடுத்து செய்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்போ செய்ய சமைக்கிறவங்க வந்து ஆண்கள் தான் அதிகமாக சமைக்கிறாங்க பெண்கள் சமைக்கிறதை விட ஆண்கள் சமைச்சாங்கனால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு எல்லோருமே சொல்கிறாங்க சமையல் வந்து பெண்கள்கிறதெல்லாம் அந்த காலம் அதாவது அந்த அடிமை காலத்துலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆண் பெண்கிற அந்த இதெலாம் மாரி இப்போ யார் வேணாலும் சமைக்கலாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸெலாம் அவங்க பசங்கள் தான் அதிகமாக சமைக்கிறாங்க பொண்ணுங்களை விட அதாவது வெளியில் போய் சமைத்து சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லாததனால அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களே செஞ்சு பசங்களே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இப்ப பெண்கள் ஆண்கள்கிறதெல்லாம் பேதமெல்லாம் மாறி போய் இப்போ எல்லோருமே சமைக்கிற நிலமை வந்திருச்சு இப்போ எங்கள் வீடடில் இருக்கிற ஆண்களும் சமைப்பாங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியுமோ தெரியாதோ அவங்க அம்மாகிட்ட வளர்ந்தம் போது எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ எங்களோடு இருக்கும் போது எல்லாமே செய்கிறாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க தோசை சுடறதுலருந்து இட்லி செய்யிறதுலருந்து சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும்தான் செஞ்சு கொடுக்குறாங்க எதுவுமே செய்ய தெரியாதுனெலாம் சொல்ல முடியாது அதிகமாக இப்போ பெண்களை விட ஆண்கள் தான் சமைக்கிறாங்க பெண்களை உட்கார வெச்சுட்டு ஆண்கள் வேலை செய்கிற காலம் வந்திருச்சு